வயதானவர்கள் அதிகபட்சமாக சதுரங்க விளையாட்டுதான் விளையாடுவாங்க ஸோ அவங்க வயதுக்கு ஏற்ப அழகாக அமைதியாக உக்கார்ந்து ஸோ வந்து மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டு அந்தந்த சதுரங்க விளையாட்டை விளையாடுவாங்க ஸோ நகர்புறத்தில் பார்த்திங்கன்னா சதுரங்க விளையாட்டை செஸ்ஸுன்னு சொல்கிற சதுரங்க விளையாட்டை விளையாடுவாங்க அதையே வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து ஆடு புலின்னு சொல்வாங்க ஆடு புலி ஆட்டம் அப்படின்னு சொல்வாங்க கல்லை வெச்சி தரையில் கோடு போட்டு அதில் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கல் வெச்சிருப்பாங்க ஒரு புலி கல் அப்படின்னு வெச்சிருப்பாங்க ஸோ அதை அவங்க உக்கார்ந்து அவங்க திண்ணைலாம் பெருசு பெருசாக இருக்கும் அப்போதுலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஸோ அதில் ஒரு குச்சாலேயோ இல்லை செங்கல்லாலேயோ கோடு போட்டு வரைஞ்சு அதில் ஆடு புலி ஆட்டம் விளையாடுவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு வந்து வயதானவர்கள் இல்லையா ஸோ அதனால் உக்கார்ந்து அழகாக விளையாடுவாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற விளையாட்டுனு பார்த்திங்கன்னா உள்ளூரில் ஆடு புலி ஆட்டம் நகர்புறங்களில் சதுரங்க விளையாட்டு விளையாடுவாங்க அதிகமாக